கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போறானாம்மாவ அவன் கூரை ஏற முடியாத நொண்டி அவன் எப்படி போய் வானம் ஏறி வைகுண்டம் போக போகிறான் அதை அதுக்காக ஒரு பழமொழி அடுக்கு மொழி இது வந்தது அதே மாரி வேலியில் போகிற ஓணானை எடுத்து நம்ம இதில் விட்டுட்டா குடையுதே குடையுதேன்னு சொல்கிறதும் அந்த வேலை நாம் செஞ்சுட்டு இருக்கும் போதும் ஒருத்தன் வந்து அந்த வேலை கெடுக்குறதுக்காகவே இந்த மாரி ஓணானை எடுத்து இது மாரி விட்டா அந்த வேலை நின்று போயிடும்

கோழி வாங்க போகையில் கோழி கொக்கரக்கோன்னுச்சாம் அவன் போன நேரம் வந்து சரியான நேரமில்லை கோழி கூப்பிட்ற நேரத்துக்கு போகல கோழி கூப்பிட்டோன்னே எல்லாமே முழித்துக்கிட்டாங்களாம் அது மாரி பழமொழி அப்புறம்